எங்களுக்கு இந்த க்ளப்பு மதுபானம் குடிக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க ஏன்னா எங்கள் ஊரில் திருவிழானு ஒன்று வரும் முதல் நாள் ஆரமித்து முத நாள் நைட்டு கரகம் அடிக்கிறதுலருந்து அடுத்த நாள் காலையில் பொங்கல் வச்சி கிடா வெட்டி மாவிளக்கு எடுத்துட்டு வந்து அப்புறம் முளப்பாரி எடுத்துட்டு வந்து அதுக்கு ஒரு ஆட்டம் போட்டுட்டு வருவோம் பார்த்திங்களா எங்கள் மாமன் பசங்களை பார்க்குறதுக்காகவே மேக்கப்பை போட்டுட்டு எல்லோரும் வருவோம் இல்லையா அன்றை க்கு காலையில் க பொங்கல் வச்சி கிடா வெட்டி அன்றைக்கு முழுவதும் சொந்த பந்தங்கள் எல்லாம் வர சொல்லி சந்தோஷமாக சாப்பிடுட்டு அன்றைக்கு நைட்டு நாடகன்னு ஒன்று இருக்குதுங்க அந்தக் காலத்துலெல்லாம் நாடகன்னா பக்கத்து ஊரில் வச்சா கூட எல்லாம் சைக்கிளை எடுத்துட்டு போயிடுவாங்கலாமாம் இப்போல்லாம் அந்த நாடகத்தை யாரும் இப்போ இருக்கிற இந்த தலைமுறைகள் வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோவா விரும்புகிறது கிடையாது அது அவ்வளோ நல்லா இருக்கும் அவ்வளோ அழகான கதை எல்லாம் கதாப்பாத்திரங்களாக வந்து நடித்து அப்படியே பிரம்மிக்கிற அளவுக்கு பண்ணுவாங்க அதேமாதிரி இப்போவும் பண்ணுற விஷயங்கள்லாம் நிறையவே இன்னும் எங்கள் ஊர்லெல்லாம் நடந்துட்டு இருக்குது அடுத்த நாள் சாய்ங்கா அடுத்த நாள் காலையில் மஞ்சள் நல்ல நாடகம் பார்த்து முடிச்சிட்டு பழையை குழம்பு இருக்குதுங்க அந்த கிடா வச்ச குழம்பு இருக்குதுங்க அந்த குழம்புல இட்லியோ தோசையோ நல்லா சாப்பிடுட்டு என் மாமா பசங்க மேலே எல்லாம் மஞ்சள் தண்ணியை ஊற்றி அன்றைக்கு ஃபுல்லாக விளையாடிட்டு சாய்ங்காலம் நாங்க வச்சிருந்த முளப்பாரி எடுத்து கொண்டுப் போய் கங்கையில் விட்டுட்டு அங்கே ஒரு ஆட்டத்தை போட்டு வருவோம் பாருங்க அது தாங்க எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் க்ளப்பு க்ளிப்பெல்லாம் என்னங்க பெரிய இது க்ளப்பெல்லாம் போயிடுச்சு க்ளபில் வராத சந்தோஷம் என் மாமன் பிள்ளைங்க மேலே மஞ்சள் தண்ணி ஊற்றுற இடத்துல கிடைக்கும் என் மாமன் பசங்களோடய ஆடும் போது கிடைக்காதுங்க அந்த சந்தோஷம்